பைக்கிங்கில் போவா போவதனால் வேறு வேறு இடத்தில இருக்க மக்களோட கலாச்சாரம் அவங்களோட பேச்சு வார்த்தை அந்த கிளைமேட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும் பைக்கிங்கில் செல்கிறதுனால என்ன ரெண்டு பேர் மூணு பேர் பத்து பேர் போவாங்க அவங்கக்கூட வந்து சேர்ந்து போகிறதுனால நிறைய விஷயங்கள வந்து கற்றுக்கலாம் அது இல்லாமல் வந்து இது எப்படி மாற்றம் ஏற்படுன்னால் அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது எப்படி அவங்க வாழ்கிறாங்க அப்படின் சொல்கிற விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிலாம் இன் அதே மாதிரி வந்து நம்ம அந்தந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அவங்க கலாச்சாரம் எப்படியின்னா கூகுளில் சேர்ச் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சுரும் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க என்ன மாதிரி பழக்கங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது எது எது வந்து நான் நாம் வந்து செய்யணும் எது செய்யக்கூடாது இதெலாம் வந்து கூகுளில் சேர்ச் பண்ணிணா அதிலியே இருக்குது